ஆமாங்க ஆ சொல்லுங்கள் சரிங்க ஆ சரிங்க சரிங்க இப்போ வந்து உள்ளே இருக்கிற அந்த பாத்ரூமில் வந்து டைல்ஸ்ஸெல்லாம் பிரித்து எடுத்துவிட்டு புது டைல்ஸ் ஒட்டணும் சரி சரிங்க எத்தனை பாத்ரூமோட சைஸ் எவ்வளோங்க இருக்கும் அஞ்சிக்கு ஆறுங்களா சரி சரிங்க டோட்டலாக ம் ம் சொல் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள்

சரி சரிங்க அது வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டியிருக்கு ஆல்ரெடி அதை வந்து கொத்தி எடுக்கணும் எடுத்து கொத்தி எடுக்கணும் கொத்தி எடுத்து புது டைல்ஸ் ஒட்டணும்ங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தறதுக்கே வந்து ரெண்டு பேர் தேவைப்படும் அப்புறம் டைல்ஸ் ஒட்றதுக்கு வந்து ஒரு ஆள் ஒட்டுறதுக்கு அது ஹெல்ப்பர் ஒரு ஆள் வேணும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொத்துறவைங்களுக்கு ஒரு ரெண்டாயரருபா அப்புறம் டைல்ஸ் ஒட்டுறவைங்களுக்கும் ஹெல்ப்பருக்கும் சேர்த்து ஒரு மூன்றுபா வரும் மொத்தம் மொத்தம்

அது அதெல்லாம் அதெல்லாம் அது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க நீங்கள் கேட்டு கூட பாருங்கள் வெளியில் அதெல்லாம் பக்காவாக ஒட்டி தருவோம் ஒரு அஞ்சிருபா ஆகுங்க டைல்ஸ் வந்து உங்கள் டைல்ஸ் வந்து உங்கள் பொறுப்பு டைல்ஸு பொருள் ஆ அதெல்லாம் அதெல்லாம் உங்கள் பொறுப்பு அது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க நீங்கள் கேட்டு கூட பாருங்கள் நீட்டாக எல்லா வேலையும் பசங்கள்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க ம் சரி சரி ஓகேங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சினை இல்லை பண்ணிக்கலாங்க நாளைக்கு நான் இன்னைக்கு சனிக்கெழமை நாளைக்கு அதான் நான் இன்னைக்கு சனிக்கெழமை நாளைக்கு ஞாயிற்று கெழமை லீவு முடிச்சுட்டு அடுத்த நாள் திங்ககெழமை காலையில் நான் உங்களை வந்து பார்க்குறேன்

ஆ சரி ஓகேங்க வந்துடுறேங்க ஆ ஓகே